பேர்டு வாட்சிங் கிளப்பு அல்லது குழுவில் வந்து நாங்கள் எப்போவுமே இது அதில் சேர்ந்தது இல்லை இந்த அனுபவம் எப்படி இருந்ததுன்னா இந்த சொன்ன மாதிரி வேடந்தாங்கலை இருக்கறகூடிய பறவைகள் பார்க்கும் போது அந்த அனுபவம் கிடைச்சுருக்கு விடுமுறை நாட்களில்வந்து நாங்கள் அந்த கிளப்பு இல்லை அந்த குழுவுலேயோ ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா அதில் நாங்கள் சேர்ந்து க அதை நாங்கள் இன்டரஸ்ட்டாக கலந்துக்குவோம்